தமிழர்கள் பண்டிகை அப்படின்னா வந்து ஒன்ரா ரெண்டா சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது அதுவும் பொங்கல் தீபாவளி ஆயுத பூஜை விநாயகர் சதுர்த்தி இது எல்லாம் ரொம்ப விசேஷமான ஒன்று இப்போது பொங்கல் பார்த்துக்கிட்டீங்கன்னா பொங்கலை பொறுத்த வரைக்கும் என்ன செய்வோம் காலையில சூரியன் எழுறதுக்கு முன்னாடியோ இல்லை எழுந்ததுக்கு அப்புறம் நல்ல நேரம் பார்த்தோ பானையை வச்சு ரெண்டு பானையில் வந்துட்டு ஒரு பானை சக்கரை பொங்கல் ஒரு பானை வந்து வெண்பொங்கல்னு வச்சு கறியெல்லாம் சமைச்சு பல காய்கறி போட்டு கூட்டெல்லாம் வச்சு அருமையாக வந்து அந்த நாளை வந்து கொண்டாடுவோம் விவசாயிங்களுக்கு வந்து பெருமைப்படுத்துற மாதிரியும் இந்த பண்டிகையை வந்து சூப்பராக நம்ம சம நம்ம வந்து செய்வோம் இன்னொன்று வந்து தீபாவளி தீபாவளிக்கெல்லாம் வந்துட்டு செய்கிற உணவுகள்லாம் அட்டகாசமாக இருக்கும் ஏன்னா ஒரு வாரம் முன்னாடிலருந்தே அடுப்பு வந்து ரொம்ப பிசியாயிருக்கும் முறுக்கு சுடுறதுலேருந்து எல்லடை அதிரசம் அப்புறம் லட்டு ரவா லட்டு இனிப்பு லட்டு நிறைய என்னென்னமோ செய்வாங்க இனிப்பு பலகாரம் செய்வாங்க கார வகைகள் செய்வாங்க எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு அந்த தீபாவளி அன்னைக்கி நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுப்பாங்க விநாயகர் சதுர்த்திக்கெலாம் வந்துட்டு இவ்வளோ நாள் செய்கிற கொழுக்கட்டைலாம் சாப்பிட மாட்டோம் ஆனால் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கி மட்டும் கொழுக்கட்டை கொழுக்கட்டைன்னு சொல்லிட்டு எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க ஏன்னா அப்போ இருக்கிற ஒரு டேஸ்ட்டே தனியாக இருக்கும் அதுக்கப்புறம் சரஸ்வதி பூஜை அப்போலாம் வந்து நம்ம ஒரு ஒரு நாளுக்கும் நவராத்திரி ஒன்பது நாளைக்கும் ஒரு ஒரு விதமான சாதம்லாம் வச்சு சாமிக்கு படைப்போம் அப்புறம் சுண்டல் வைப்போம் பொறி எல்லாம் வச்சு சமைப்போம் ஒரு நாளைக்கு வந்து சக்கரை பொங்கல்னா மறு நாளைக்கு வந்துட்டு புளி சாதம் அதுக்கப்புறம் லெமன் சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் என்னென்னமோ செய்வோம் செஞ்சிட்டு சுண்டல்லாம் வச்சு படைச்சிட்டு சாப்பிடுட்டு மூணு தேவிகள் கிட்டயும் அவங்களோடைய ஆசிகளையும் அருள்களையும் வாங்கிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிற நாள்